என்ன ஆட்ரு வேணும் ஆ சரி லட்டு வந்து ரெண்டாயிரம் ஆகும் மேம் ஆமாம் மேம் அன்றைக்குரிய ரேட்டுக்கு வந்து நான் பில் பண்ணி கொடுத்துறேன் மேம் நீங்கள் வரீங்களா மேம் இல்லை நாங்களே வந்து டெலி டெலிவரி பண்ணிடறோம்மா ஆ சரிம்மா ஆ ஓகே மேம் ஆ இருக்குது மேம் அது ஒரு ஒன் ஃப்ஃப்ட்டி ஆகும் மேம் ஒன் கே ம் ஆ சரி மேம் வேறு ஏதாவது ஸ்வீட் வேணுமா மேம் லட்டு இருக்குது மேம் மைசூர்பாகு பால்கோவா இருக்குது மேம் அது ஒன் கேஜி வந்து டூ ஃப்ஃப்ட்டி வரும் மேம்

ஆ சரி மேம் அதுவும் அவ்வளோதான் மேம் வரும் அது த்ரீ ட்வென்ட்டி வரும் மேம் ஆ ஆமாம் மேம் அது கொஞ்சம் விலை ஜாஸ்தி மேம் ஆ ஓகே மேம் நான் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிவிட்டு நான் அன்றைக்குரிய ரே ரேட்டுக்கு சொல்கிறேன் மேம் பில் பண்ணி வெச்சுர்றேன் மேம் நீங்கள் வந்து நாளை கழிச்சி வந்து வாங்கிக்கோங்க மேம் எத்தனை மணிக்கு மேம் சொன்னீங்க இல்லை மேம் என் கிட்டே ஃபோன்பே கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி தான் ஆ சரிம்மா ஆ இருக்கும் மேம் நைட் நயன் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் மேம் ஆ சரி மேம் சரி வைக்கிறேன் மேம் தேங்க் யூ ஆ சரி